ஹலோ ஸ்கூல் இது ஆ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ம் உங்கள் பையனுக்கு அட்மிஷன் போடலாம் உங்கள் பையன் இப்போ என்ன சேர போகிறீங்க ஆ ஓகே குட் ஆ ஓகே போடலாம் உங்கள் பையன் என்ன மார்க் எடுத்துருக்காங்க ம் தட்ஸ் குட் எவ்வளோ மா உங்கள் பையன் பெயரு என்ன ஆ ஓகே ஆ எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வழக்கமாக எப்பவுமே ஒரு ரிட்டன் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவோம் தான் நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேராகவே வாங்க ஓகேவா ம் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லாமே நாங்கள் கேட்போம் முக்கியமாக வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் கேட்போம் அதுவும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்க சொல்லுங்கள் நல்லா ப்ரிப்பேராக வாங்க ஆ கரண்ட் அஃபர்ஸ் கொஞ்சம் கேட்போம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஆக்ட்டு பற்றிலாம் கொஞ்சம் கேட்போம் அந்தமாதிரி கொஞ்சம் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் கன்செக்ஷன் வந்து நாங்கள் வந்து அதெலாம் யாருக்கும் நாங்கள் கொடுக்கறது இல்லை அதுக்கப்புறம் வந்து அதுனால் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நாங்கள் இங்கே அட்மிஷன் நீங்கள் போட வரும்போது நாங்கள் சொல்கிறோம் எவ்வளோ ஃபீஸ்ஸு நீங்கள் எடுக்குற குரூப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் நாங்கள் ரெண்டுதியுமே க சேர்த்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொடுப்போம் டென்த்தையும் இந் எண்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் யாரு கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி தான் நாங்கள் அவங்களுக்கு குரூப்லாம் கொடுப்போம் ஆ அட்மிஷன் நீங்கள் வரும்போது டென்த்து அந்த மார்க் லிஸ்ட் இருக்குதுல அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க

ஆ ஓகே ஜூன் ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் ஜூன் ஃபஸ்ட்லேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும் ஆ ஆ ஓகே தேங்க் யூ